நான் கவிதை எழுத விரும்புகிறேன் அந்த கவிதையில் என்ன சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னா பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள்ல கொடுமைகள் இதுக்கப்பறம் நடக்கக்கூடாது அப்படிங்குறத வந்துட்டு மைண்ட் தாட்டில் வச்சிருக்கேன் யாரும் பெண்களுக்கு எது பெண்களுக்கு தீங்கு நடந்தால் அதை வந்துட்டு தடுத்து நிறுத்த எல்லோரும் வரணும் சின்ன பிரச்சனைக்கூட இப்போல்லாம் யாரும் வரமாட்கிறாங்க எல்லாரும் பயந்துக்கிட்டு நம்ம இது பண்ணால் இது தப்பாக இருக்குமோ அப்படின்னு நெனைச்சிக்கிட்டு போயிடுறாங்க ஆனால் இதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் நான் எடுக்கப்போகிறது கிடையாது எடுக்கவும் மாட்டிறாங்க அதனால நம்ம அதுக்கு சொலியூஷன் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த கவிதையில் வந்துட்டு பெண்கள் பற்றியும் நாட்டு நாட்டில உள்ள எல்லா விஷயத்தை பற்றியும் நான் சொல்கிறேன் அரசியல்வாதிகள் வந்துட்டு அவங்களுக்கு சுயநலமாக சிந்திக்கிறாங்க இதனால மக்களுக்கு என்ன நல்லதும் கிடைக்கல ஆட்சிகள்லாம் ஆட்சி மாறிமாறி வந்துக்கிட்டிருக்கு அந்த எந்த ஆட்சியிலையுமே ஒரு நல்ல எலக்ஷன் இல்லை அந்த எலக்ஷன் இல்லை இப்போ இதுக்கப்பறம் வரபோகிற முதலமைச்சராவது நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் பெண்களுக்கும் நல்ல பெண்களுக்கெல்லாம் சலுகைகள் கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு எல்லா உதவிகளையும் செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்பறம் எனக்கு சான்ஸ் கிடைச்சா இதில் நான் கண்டிப்பாக திரும்பியும் வந்து எலக்ஸ் முதலமைச்சருக்கு மனு எழுதி தந்து அவங்களோட பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கணும் நான் அப்படி எதிர்பார்க்கறேன்